வீட்டில் துளசி மற்றும் பிற மூலிகை மருத்துவங்கள் தரலாம் இதை வளர்க்கிறீங்களானு கேட்டுருக்கீங்க ஆமாம் வீட்டில் துளசி தொண்ணூற்றி பச்சை இல அது எல்லாம் வளர்க்குறோம் ஆம் என்றால் மேலும் சொல்லுங்கள்ன்னு கேட்டுருக்கீங்க துளசி ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா துளசி வந்து அது சளிக்கு வந்து நல்ல நல்லா கேட்கும் ஒரு இலைய பிச்சி சாப்பிட்டாலே கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு ரொம்ப சளியாக இருக்கிற பதிலா கொஞ்ச நேரத்தில் சரி ஆகிடும் அப்போ துளசி பிற மூலிகை வளர்க்கறப்ப என்ன ஆகுதுனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து வாங்கி அதுக்கு ஒரு டாக்டரு ஃபீஸு மருந்துக்கு தனி ஃபீஸுன்னு கட்டி ஒரு ஐந்நூறு ஆயிர்ரூபா செலவு பண்ணுறதுக்குப் பதிலாக வீட்டில் இருக்கற மூலிகை செடியைய சாப்பிட்டே நம்மளோடய நோயை வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம் மேலும் ஆண்ட்டிபயாட்டிக் மருந்துகளை விட இயற்கை வைத்தியம் சிறந்தது என்று நினைக்கிறீங்களானு கேட்டுருக்கீங்க ஆமாம் ஆண்ட்டிபயாட்டிக் மருந்துகளை விட இயற்கை வைத்தியம் வந்து சிறந்தது ஏன்னா ஆண்ட்டிபயாட்டிங்கிறது ஒவ்வொரு டைம் ஹை டோ ஹை டோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் அஃபன்ஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் ஹைஃபீவர் கொண்டு போய் அதை குறைக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு டேப்லெட் சாப்பிட்டு டேப்லெட் இல்லை டானிக் சாப்பிட வேண்டியதாக இருக்கும் இதே இயற்கை மருத்துவம் அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம வந்து நம்மளோடய நோயை வந்து நம்மளே க்யூர் பண்ணிக்கலாம் இப்போ ஒருத்தவங்க இந்த ஸ்கின் அலர்ஜி இதெல்லாம் வந்துச்சின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் நிறைய டேப்லெட்டும் மருந்தும் வாங்கி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்றனால என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொருவரோடய பாடி கண்டிஷன் ஒத்துக்கும் அதாவது டாக்டர் சஜெஸ்ட் பண்ணாமல் அவங்களே நிறைய வாங் ஆண்ட்டிபயாட்டிக் தான் இங்கிலீஷ் மெடிஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிறப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க உடம்புக்குள்ள போய் அது வந்து சில பல ரேஷஸ் இரிட்டேஷன்ஸ் இன்னொரு ஓவர் எஃபெக்ட்டாக வர மாதிரிலாம் நிறையா வந்து இதாகுது அது இயற்கை வைத்தியம் பண்ணும் போது அதுக்கு அதுவே ஏதாவது பாதிப்பு வந்தாலும் அது இயற்கை முறையில் சரி பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு மாற்றம் வர்றது வைத்தியம் இருக்கும் அதுவும் ஆண்ட்டிபயாட்டிக் மெ இங்கிலீஷ் மெடிஷனை விட இயற்கை மருத்துவம் தான் வந்து சிறந்தது அது ஏன்னா இயற்கை வகையில் நமக்கு கிடைக்கும் நம்ம அவ்வளோக்கா காசும் செலவு பண்ண தேவையில்லை இப்போ வீட்டில் துளசி செடிலாம் வளர்த்தா கோல்டுக்குன்னு தனியாக போய் டானிக்கும் மருந்தும் வாங்க தேவையில்ல அதை உடனே ஒரு இலையோ ரெண்டு இலையோ பிச்சி சாப்பிட்டாவே அது போயிடும் தொண்ணூத்தி பச்சை இந்த மாதிரி நிறையா மூலிகை வளர்த்துறனால நம்ம வீடு வந்து கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து துளசி மடம் வீட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதை ஒவ்வொரு வீட்லேயுமே வளர்ப்பாங்க அது என்ன வாஸ்த்து பிரகாரமாக என்னென்னு தெரில அல்லது இருக்கிறனால வச்சி சின்ன குழந்தைங்களுக்கு கூட இங்கிலீஷ் மெடிஷன் கொடுக்காம அதை கொடுக்கும் போது சளி இருமல் போன்ற எல்லா பிரச்சனையும் வந்து போயிடும் ஆனால் இதுக்காக டாக்டரு ஃபீஸு மெடிக்கல் ஃபீஸு அப்படின்னு அதிகபட்சமாக நம்ம செலவு பண்ணத் தேவையில்லை இயற்கை மருத்துவங்கள் நிறையா இருக்குது எங் பெரிய பெரிய இங்கிலீஷ் மெடிஷனால் க்யூர் பண்ணாதது கூட இயற்கை மருத்துவத்தில் ஈஸியாக க்யூர் பண்ணலாம் ஆனால் என்ன அப்படின்னா இயற்கை மருத்துவத்தில் சில உணவு கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் அது இந்த உணவை சாப்பிட்ணும் இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது இங்கிலீஷ் மெடிஷனை நீ எதை வேணுணாலும் சாப்பிடு இந்த மருந்தும் சாப்பிடும் போது அதை நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உண்டு பண்ணும் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கற மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் இது ரொம்ப சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும் அதே நீங்கள் வந்து இயற்கை மருத்துவத்தோடய கட்டுப்பாடோடய இருக்கணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு வந்து சரி ஆயிடும் இயற்கை மருத்துவம் வந்து நிறையா இடத்துல கிடைக்கிது ஆனாலும் மக்கள் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா இப்போ இருக்கற ஃபாஸ்ட்டு வேர்ல்டில் எல்லோரும் உடனே சரி ஆகணும் உடனே இதாக ஆகணுன்னு சொல்லிட்டு எல்லா ஆண்ட்டிபயாட்டிக் தான் போடுறாங்க ஆண்ட்டிபயாட்டிக் அந்த மருந்துகளை விட இயற்கை மருத்துவம் தான் ரொம்பவே சிறந்தது மனிதர்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி மிருகங்களுக்கும் சரி இயற்கையாக கிடைக்கிறத சாப்பிட்டா தான் ஹெல்த்தியாக இருக்கற முடியும் ரொம்ப நாளைக்கு